எங்கள் ச நாங்கள் இருக்கிற வந்து சைட் வந்து இது விவசாயம் வானம் பார்த்த பூமி இங்கே அதிகமாக விவசாயம் பண்ணுவோம் ஆனால் வர ஜெனரேஷன்ல இருக்கிற பாதி பேர் வந்து டிகிரி வெளிநாட்டு சென்னை அந்தமாதிரி கம்பெனிங்கள்லாம் போயிறாங்க மேனுஃபாக்ச்சரிங் கம்பெனிக்கு ஆனால் அவங்களுக்கு விம்ச விவசாயத்தோட அருமை தெரியலை எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் விவசாயம்தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆடு மாடு கோழி அதெல்லாம் வளர்த்துட்டுருக்கோம் அப்புறம் விவசாயம் பண்ணும் போது மழை நல்லா மழை பெஞ்சுச்சுன்னா நல்லா விளைச்சல் வரும் அப்படி மழை இல்லைன்னா நஷ்டம் பார்த்துட்டுதான் அவங்க வந்து வெளிநாட்டுக்குல்லாம் வேலை செய்யப் போயிடறாங்க அதனால் ஆனால் நாங்கள் எப்பவுமே விவசாயம் தான் பண்ணிட்டுருப்போம் எங்பா எங்கள் பூமி வந்து வானம் பார்த்த பூமி எங்கள் சைட் வந்து நல்ல மழை பெய்யணும் நல்லா செழிப்பாக இருக்கும் இந்தப் பக்கம் ஒரு பெரிய ஆறு வேறே ஆறு ஓடுது நல்லா செழிப்பாக இருக்கும்